ஹலோ அம்மா யார் ஆ ஓக் ஆமாம்மா நீங்கள் யாரும்மா ஆ சரிம்மா எம்மா வணக்கம் வணக்கம்மா வணக்கம் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்ளாம்மா நல்லாயிருக்கம்மா நல்லாயிருக்கம்மா என்ன பிரச்சனைம்மா ஆ அம்மா அவனுக்கு எம்மா காய்ச்சல் வந்துட்டும்மா ராத்திரி காய்ச்சல் காய்ச்சல் இருமல் வேற பாத்துக்கோங்க அங்கே வந்து தொண்டை புகஞ்சிக்கிட்டு இருந்தோம்னாக்க பக்கத்தில் உள்ளவகளுக்கு கொஞ்சம் டிஸ்டப்பு ஆகுமுல்லம்மா அதனால்தான் அதுதான் கூட்டிக்கிட்டு வரல அதுக்கு தான் அவனும் வரலம்மா இதுக்கு ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போனேம்மா கூட்டு போய்ட்டு இப்போது கொஞ்சம் பரவா இல்லாமல் இருக்காம்மா இப்போது ஆமாம் மன்னிச்சுக்கங்கம்மா நல்ல சுகமான பிறகு கூப்பிட்டு வந்துடுறேன் ஆ சரிம்மா சரிம்மா சரிம்மா சரிம்மா மன்னிச்சிடுங்கம்மா ஆ சரிம்மா ஆ சரிம்மா சரி ஆ சரிம்மா ஆமாம் ஸ்கூல்ல டியூசன்லாம் இருக்காம்மா ஆ சரிம்மா சரி சரிம்மா ஆ சரிம்மா ஆ ஆ சரி ஆ சரிம்மா ரொம்ப நன்றிம்மா ஆ ம் ஆ சரிம்மா ஆ இப்போ நல்ல ஆ சுகமான பிறகு நான் ப்ரின்சிபாலை வந்து பார்த்துகிட்டுதாம்மா ஏம்மா பார்த்து என்னம்மா ஆமாம் நல்லா படித்தானாம்மா ஏம்மா நல்லா படித்தானா காய்ச்சல்தாம்மா காய்ச்சல் தான் கொஞ்சம் ஏ ஏறக்குறைய இருந்தாலும் எம்மா கொஞ்சம் பார்த்துக்கோங்கோ எம்மா ஆமாம் உங்களை நம்பி தானம்மா பிள்ளையோலுவுல விடுதோம் ஆ பார்த்துக்கங்கம்மா சரி ஆ சரிம்மா சரி ஆ சரிம்மா சரிம்மா நன்றிம்மா நன்றிம்மா ஆ